மீன் பிடிக்கிறதை பற்றி போட்டுருக்கு அதாது மீன் பிடிக்கிற நான் மீனவன் கிடையாது மீன் பிடிக்க எனக்கு தெரியாது ஆனால் மீன் பிடிக்கிறவங்கள பார்த்துருக்குறோம் மீனவர்கள் எப்படி பெரிய பெரிய மீன்களை இந்த இறால் வகையை இப்படியான மீன்கள் எல்லாம் பிடித்து வர்றதுலாம் பார்த்துருக்குறோம் நாங்களும் மீன விரும்பி சாப்புடுவோம் கடல் மீனுலேருந்து ஆற்று மீன் உயிர் மீன் வரைக்கும் மே மேட்டூர்லெல்லாம் டேமில் வரக்கூடிய மீன்கள்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம் இது போக நான் அங்கே அந்த பொள்ளாச்சியில் கூட ஆலியாட் பகுதியில் பார்த்துருக்குறோம் பெரிய பெரிய ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பார்த்து கிலோக்கான மீனுகள் கூட அந்த சட்டர் வழியாக வந்துருக்கு அதெல்லாம் மக்கள் கூட்டமாக நின்று பிடிச்சிட்டு போனதையும் பார்த்துருக்குக்கேன் இப்படியாக நாங்களும் குடும்பத்தோட மீன் சாப்புடுவோம் அந்த பெரிய மீன்ங்கள பிடிக்கிறத பார்த்துருக்குறோம் நான் எனக்கு அந்த மீன் பிடிக்க தெரியாது நான் தெரியாது நான் பெரிய பெரிய மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் பிடிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் இன்னும் சொல்ல போனால் சொல் சொல்லிக்குள்ள விரும்புகிறேன்